கிராமப்புற மக்களின் வாழ்க்கையில் விளையாட்டுக்குனு பார்த்திங்கனா ஆண்களுக்கான விளையாட்டு வந்து இது கபடி ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் ஜல்லிக்கட்டு இதெல்லாம் வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டுக்கள் இந்த விளையாட்டுகள் அனைத்துமே பாத்திகன்னா வீர விளையாட்டுகள்ன்னு அழைக்கப்படுது அதுவே பெண்களுக்கான விளையாட்டுன்னு பாத்திகன்னா தாயம் ஆடுதல் அப்புறம் வந்து நொண்டி அடிக்கிறது கும்மிப் பாட்டு பாடுறது இதெல்லாம் விளையாட்டுகள் வந்து பெண்களுக்கான விளையாட்டு நிறையா இருக்கு அந்த வீர விளையாட்டுக்கள்னனு பாத்திங்கன்னா கபடி கபடி எல்லாம் வந்து ஆண்களுக்கான விளையாட்டு இந்த ஆண்கள் விளையாட்டு பார்த்தா மன தைரியம் ஒரு உடல் பலம் ஒரு இதெல்லாம் வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டு இதெல்லாம் அவங்களுடைய மனத்தை மனசை ஒருமுகப்படுத்தி விளையாடக்கூடிய விளையாட்டுக்கள் இது அதேமாதிரி ஒயிலாட்டம் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டில் மாடு அடக்குகிற விளையாட்டு மாடு அடக்குறதில் பார்த்திங்கனா அவங்களுடைய மன தைரியத்தை பாராட்டணும் இந்த பசு மாடுகள் அழியாம தடுக்கணுங்கிறதில் நம்ம இந்த விளையாட்டு விளையாடப்படுது இயற்கையோட ஒத்து போவணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விளையாட்டு விளையாடுறாங்க இயற்கை வளங்களில் பாதுகாக்கிறதுக்காகவும் பசு மாடுகளை வந்து நாட்டு மாடுகளை பாதுகாக்கணுக்காகவும் இந்த விளையாட்டுகள் மூலியமாக மாடுகளை வந்து பாதுகாத்து வளர்த்துட்டு வர்றாங்க அதேமாதிரி பார்த்தா ஒயிலாட்டங்கிறது வந்து அதை நம்ம ஊரில் நிறையா ஆடுறாங்க அதேமாதிரி சிலம்பாட்டம் வந்து அது ஒரு வீர விளையாட்டு குச்சி கம்பு வச்சு நம்ப எதிரியை வந்து எப்படி தாக்கணும் எப்படி வந்து இது பண்ணணும்கிறதை அந்த சிலம்பாட்டத்து மூலியமாக வந்து கற்று தர்றாங்க பெண்களுக்கான விளையாட்டு தாய விளையாட்டு இதெல்லாம் பார்த்து தாயம் வந்து அது அவங்களுக்கு புத்திக்கூர்மையை வச்சு எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத வந்து அதில் கற்றுக்கலாம் அதேமாதிரி பல்லாங்குழி பல்லாங்குழிலே பெண்களை வந்து எப்படி அந்த கொடுத்து வாங்குதல் கடன் பெறுதெல்லாம் வந்து கற்றுக்கிறாங்க நொண்டியடிக்கிறது விளையாட்டு விளையாடுறாங்க நொண்டியடித்தல் விளையாட்டில் பாத்திங்கனா உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் பார்க்குறாங்க கும்மிப்பாட்டுங்கிறது அவங்க அலுப்புத்தீர வேலைக்குப் போயிவிட்டு வந்து இதெல்லாம் பண்ணும்போது அலுப்பு தீர்றதுக்காக வந்து பாத்திங்கனா இந்த கும்மி விளையாட்டு இதெல்லாம் வந்து நம்ம பகுதி நிறையா விளையாடுறாங்க இதெல்லாம் இந்த கிராமப்புற விளையாட்டுக்கள் கிராமப்புறத்தில் பெண்களுக்கான விளையாட்டுக்கள் பாத்திங்கனா அதிகமாக இருக்கு அதேமாதிரி ஆண்களுக்கான விளையாட்டுன்னு பாத்திங்கனா கபடி வந்து முக்கியப் பங்கு வகிக்கிறது இது நம்ப நம்ப கிராமப்புறத்தில் இந்தமாதிரி விளையாட்டுக்கள் நிறையா விளையாடுறாங்க